நாங்கள் ஒரு ஆப்பில் ஆர்ட்ரு பண்ணி ரெண்டு சேரீ வாங்கினோம் அந்த ரெண்டு சேரீயோட பேக்கிங்கும் நல்லாயில்ல சேரீயும் நல்லாயில்ல ஒரே டேமேஜாக இருந்துச்சு டேமேஜுனால் ரொம்ப கறையாகவும் அழுக்காகவும் கிழிஞ்சு போயும் இருந்துச்சு அது எந்த ப்ராடக்டோட நேம்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை